அந்த காலத்துலெலாம் விவசாயம் பண்ணும் போது அப்போலாம் வானம் பார்த்த பூமி தான் ஆனால் இப்போ தான் மோட்ரு அந்தமாதிரி வச்சுட்டாங்க அப்புறம் நாற்று நடுறதுக்கெலாம் இப்போ மிஷின் வந்துடுச்சு அந்த காலத்தில் நிறையா ஆள் ஆளுங்களாம் வேலை செய்வாங்கள் குளிக்க அப்புறம் நல்ல விவசாயம் நல்லா பயிர் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ரோட்டில் போட்டு நல்லா அடித்து நெல்லு நெல்லு குத்துவாங்கள் அதுக்கெலாம் நிறையா ஆள் ஆட்கள் தேவைப்படும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ விவசாயத்துலேருந்து விவசாயம் பண்ணுறதுலேந்து எல்லாமே மிஷினே செய்யுது நெல்லை நெல்லு நெல்லு நாற்று நடுறதுலேருந்து அ அடித்து கொடுக்குற வரைக்கும் அப்புறம் நெல்லை வந்து அரிசியாக மாற்றுறதும் மிஷின் தான் இப்போ காலப்போக்கில் எல்லாமே மிஷினா மாறிக்கிட்டு வருது அந்த காலத்தில் தான் எல்லாம் கையாலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதிகமாக இப்போ ஆட்கள் தேவைப்படுறதுல்ல அப்போ ஆட்கள் தேவைப்படும் அப் அந்த காலத்தில் நிறையா நேரம் வீணாகவும் ஒரு மாசம் ஆகும் அந்தமாதிரி அரிசி ஒரு மூட்டை அரிசி வேணும்னா ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு நாள்லே எல்லாம் எல்லாம் செஞ்சுட்றாங்க இப்போ மிஷின் வந்துருக்கிறது டைம்மை வேஸ்ட் ஆக்கிறது இல்லை